பண்டிகைகள்னால் இந்துக்கள் பண்டிகைகள்னால் பொங்கலுக்கு வந்துங்க போகி அன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு பழசெல்லாம் எரிய வெச்சுட்டு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் ச எழுந்து சூரியனுக்கு புதுப்பானை வந்து அடுப்பு வச்சு புதுசு வச்சு எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு பொங்கலுக்கு வந்துங்க அரிசி பச்சரிசி பயத்தம்பருப்பு எல்லாம் போட்டு ஒன்றா அதில் அதில் வெல்லம் நெய் முந்திரி திராட்சை எல்லாம் தாளிச்சு போட்டு பொங்கல் பண்ணி சாமி கும்பிட்டு எல்லா எல்லோருக்கும் கொடுப்போம் அந்த பொங்கலை பெரும்பொங்கல் அன்றைக்கி வந்துங்க நடு வீட்டில் பெரியவர்களுக்கு செத்தவங்களுக்கு துணி வைச்சு படையல் போட்டு எல்லா வடை பாயசம் சாதம் இது அவரைப்பருப்பு இதெல்லா போட்டு நல்லா பிதுங்கம்பருப்பு போட்டு எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு வடை பாயசத்தோட பொங்கல் போட்டு இது பண்ணுவோம் கரிநாளில் வந்து சாப்பாடு வந்து கறி எடுத்து எல்லோருக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆடு வெட்டி எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் செஞ்சு எல்லோர் இடத்துலேந்து அக்கம்பக்கம் சொந்தக்காரங்கள்லாம் வந்தா கறி சாப்பாடு போட்டு எல்லா அனுப்புவோம் பொங்கல் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி வந்துட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணி நிறையா கவுச்சி கலக்க மாட்டோம் மறுநாள் வந்து நோன்புக்கு அதிரசம் செய்வோம் ஸ்வீட்டுங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து சொந்தக்காரங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் வாங்கிட்டு வந்து செஞ்சு எல்லோருக்கும் சாமி நடு வீட்டில் போட்டு நோன்பு காற நோன்பு கயிறு எடுத்து கட்டிகிட்டு சாமி கும்பிட்ட அப்புறம் நோன்பு கயிறை எடுத்து ஒரு பொழுது விட்டு அதுக்கப்புறம் நடு வீட்டில் எல்லோரும் உட்கார வெச்சு நல்லா எல்லோரும் சேர்ந்து மதம் இந்த மதம் அந்த மதம் எல்லாம் எல்லாம் மதம் சேர்ந்து வந்தால் கூப்பிட்டா வந்தாங்கன்னால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போட்டு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுவோம் தீபாவளி அப்போது இது